எங்கள் ஏரியாவில் வந்துவிட்டு எம் எல் ஏ வந்துவிட்டு ஏ கே செல்வராஜுங்க நாங்கள் ஈஸியாக அவங்களை போய் பார்ப்போம் சகஜமாக பழகுவாரு எல்லோருத்துக்கு கூடயும் பழகுவாரு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார் மிடில் க்ளாஸு வசதியானவங்க எதையும் பார்க்கமாட்டாங்க பாமர மக்களோடு ஒன்னாக நின்று அவங்க வருவாங்க என் சின்ன சின்ன ஒரு கோரிக்கையை நாங்கள் அவங்களைத் தேடி எப்போ வேணுனாலும் அவங்க ஆஃபீஸுக்கு போகலாம் முன்னுரிமை கொடுத்து பேசுவாங்க எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் சகஜமாக நாம பேசலாம் ஒரு எம் எம் எல் ஏ கூட பேசறோங்கற ஒரு தயக்கமே இல்லை சகஜமாக முறையா அண்ணான்னு சொல்லி கூப்பிடலாம் மச்சான்னு சொல்லி கூப்பிடலாம் அந்தமாதிரி தான்ங்க இன்வால்வ் ஆகுவார் எல்லாருத்துக்கு கூடையும் நல்ல விதமாகதான் பழகுவாரு பஞ்சாயத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆர் கே பழனிச்சாமி அருமையான ஆளுங்க அவரும் நல்லவர் அஞ்சாறு தடவையாக அவங்க நின்று ஜெயித்திருக்காரு அந்த அளத்திக்கி நம்ம ஜடையம்பாளையம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு பிடிச்ச ஒரு பிடிச்ச கிராமம் மக்களுக்கும் சரி அவருக்கும் சரி எல்லா வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுப்பாரு நேரடியாக நம்ம அவங்களை போய் பார்க்கலாம் எப்போ வேணுனாலும் போன் எல்லாம் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலையும் அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கும் எந்த நேரத்துக்கு வேணுனாலும் நம்ம கூப்பிட்டு நம்மளுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் சரி நம்ம சொல்லலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நேரடியாக வந்து அவங்க தீர்த்து வைப்பாங்க மெய்னாக தண்ணி பிரச்சனை எப்போவுமே எங்கள் பஞ்சாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை வரக் கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கங்க யார் எந்த பிரச்சனை வேணுனாலும் சொல்லலாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கனா அடுத்த செகண்ட் அதுக்கு இன் இது உண்மையானவங்க அதில் யாருன்னு பார்த்து அவங்களை கூப்பிட்டு எல்லோருத்துக்கு முன்னாடியும் திட்டுவார் ஏன் அவங்களுக்கு தண்ணி வர்றதில்லை அது என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களா அந்த மாதிரி சகஜமான ஆளுங்க எந்த நேரத்தில் யார் வேணுனாலும் அவரைப் போய் பார்க்கலாம் அந்தமாதிரி இருக்கிறப்ப எல்லாரையுமே ஏ எந்த ஒரு ஈடு ஒரு பா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எந்த டைமில் வேணுனாலும் யார் வேணுனாலும் எம் எல் ஏவாக இருந்தாலும் சரி பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி அப்புறம் என்னென்னா வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி கவுன்சிலரும் அப்படிதான்ங்க அவரும் அப்படிதான் நெனைச்ச நேரத்திக்கு வருவார் அவர் பேர் கோபாலகிருஷ்ணன் எந்த நேரத்துக்கு என்னவாக இருந்தாலும் மக்களோடு மக்களாக வந்து நிற்பாருங்க அந்தமாதிரி அவர் எங்கள் இப்போ இங்கே எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல எம்பி நல்ல எம் எல் ஏ நல்ல பஞ்சாயத்து தலைவர் நல்லா ச ஊராட்சி மன்றத் தலைவர் இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம் சிறப்பானவங்கங்க யாருக்கும் எந்த ஒரு தயக்கமும் வராது எப்போ வேணுனாலும் அவங்களை போய் பார்க்கணுமா நீ என் கூட வா நீ வந்தால் தான் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை அந்தமாதிரி யாரையும் கூட்டிட்டு போக வேண்டியதில்லை என்னக்கென்ன பிரச்சனையோ நான் நேரடியாக போய் பார்க்கலாம் அவங்களும் என்னை யாருனே அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் உனக்கு என்னம்மா பிரச்சனை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாப்பாங்களுக்கு படிப்பு செலவுனாலும் நாங்களே மிடில் க்ளாஸ் தான் எம் எல் ஏலாம் போய் பார்த்தீங்கன்னா எங்களால ஏன் படிக்க முடியலை மேல் மேலே படிக்க வைக்க முடியலை எதாச்சு ஹெல்ப் பண்ணுங்கணானா அவங்களால என்ன பண்ண முடியுமோ பாப்பா என்ன மார்க் எடுத்திருக்காளோ மேற்கொண்டு என்ன படிப்பாங்களோ அதுக்கு அவங்களால என்ன முடியுமோ அதுக்குண்டான சலுகையை அவங்க கொடுப்பாங்க பணமாக இருந்தாலும் சரி ரெக்கமண்டாக இருந்தாலும் சரி நீ இந்த இடத்துக்கு போய் இவங்களை போய் பார் ஈஸியாக உனக்கு கிடைக்கும் நல்லா படிக்க வை அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சுப்பாங்க அதனால் எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை யாரை வேணுனாலும் எந்த பொசிஷனில் வேணுனாலும் நம்ம போய் பார்க்கலாம் அந்தமாதிரி தான்ங்க எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் போய்ட்ருக்கு